நான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன் போய் அங்கே கோயிலுக்கு போகும்போதே அங்கேயே வந்து ரூம் போட்டு சாமி பார்த்து ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிப்போச்சிங்க வரும்போது எல்லா கோயிலும் பார்த்துட்டு சாமி எல்லாம் பார்த்துட்டு வரும்போது எங்கிட்ட பேலன்ஸ் இல்லை வண்டி வாடகைக்கு கொடுக்கறக்கு எங்கிட்ட பணம் வந்து கையில பணம் இல்லை அதில் பணம் இல்லை டிரைவருக்கு உங்களுக்கு நான் வந்து வண்டி ஓனர்க்கு சொல்லிடுங்கள் நான் வந்து கூகுள் பேல இல்லை வந்து ஜிபேல வந்து உங்களுக்கு அனுப்பி விட்டுர்றேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல அனுப்பி விட்டுர்றேன் இப்போ கையில எதுவும் ப பணம் இல்லை நான் வந்து பார்த்தா இப்போ வந்து எல்லா கோயிலுக்கும் செலவு பண்ணிட்டு பேமிலியோட வந்ததனால கைல எதுவும் பணம் இல்லை அதனால்தான் இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல அனுப்பி விட்டுர்றேங்க இந்த நான் பண இது பணத்தை வந்து நான் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அனுப்பி விட்ருவோம் அது இல்லாமல் வந்து நான் வந்து இப்போ பார்த்தா அங்கங்கே ஹோட்டல்ல சாப்பிட்டது அங்கங்கே ரூம் போட்டது அதெல்லாம் வந்து கோயிலுக்கு போய் ரொம்ப லேட்டாகிப் போச்சு இப்போதைக்கு வந்து நான் வந்து கையில பணம் இல்லாதனால் இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல உங்களுக்கு அனுப்பி விட்டுர்றோம் பணம் வந்து கொடுக்காம லாம் இல்லை நான் உங்களுக்கு வந்து ஜி கூகுள்பே பண்ணி விட்டுர்றேன் இல்லைன்னா வந்து என் ஃப்ரெண்ட்ட சொல்லி வந்து கையில கூட உங்கள் உங்கள் அமௌண்ட்டை கொடுத்துட்றோம் இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல கொடுத்துட்றோங்க நீங்கள் வந்து என் பயணத்தை வந்து சிறப்பாக முடிச்சு கொடுத்துருங்க அவ்வளோதாங்க வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு நான் சொல்கிறோம் ரெண்டு நாள்ல உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றோம்